விஜயலக்ஷ்மிங்ளா ஆ எங்களுக்கு காய்கறி வேணும்ங்க இங்கே ஒரு வாரம் கழிச்சு வீட்டில் விசேஷம் இருக்குதுங்க அதுக்கு தான் காய்கறி வேணும் எல்லாம் எப்படி வில எப்படி இருக்கும்ங்க சரி சரி நூற்றிம்பதுரூபாய்ங்ளா சே இப்போ தான் ஃப்ரெஷாக பறிச்சதுங்களா இல்லை ரெண்ட் நாளைக்கு முன்னாடியே ஸ்டாக் இருந்துதுங்களா சரி சரி இப்போ நீங்கள் சொந்தமாக விவசாயம் பண்ணி எடுக்குறதுங்களா சரி ஒரு வாரேம் கழிச்சின்னா இதோட விலையெல்லாம் கம்மியாகுங்களா சரி சரிங்க நீங்கள் எங்கள் வீட்டுக்கே டெலிவரி பண்ணிடுவீங்களா இல்லை நாங்கள் வந்து வாங்குறமாதிரிருக்குங்ளா அப்படிங்களா நாங்ளே வண்டி அரேன்ஜ் பண்ணி வந்து எடுத்துக்குலாங்களா

தக்காளி ரெண்டு கிலோ கிடைக்குங்ளா ஆ சரிங்க வெண்டக்காய்ங்க சரி சரிங்க சரி இந்த வார கடைசில தாங்க எனக்கு வேணும் வில கம்மியாச்சின்னா நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்கள் ஆ சரிங்க இதே நம்பருக்கு சொல்லுங்கள் நான் வேணும்னா சொல்கிறங்க ஆ சரிங்க சரி சரி நான் லிஸ்ட் என்னென்னன்னு கேட்டுவிட்டு உங்களுக்கு நான் சொல்றேங்க